ஹலோ டூ வீலர் ஷோரூமா நான் வண்டி எடுக்கணும் எப்போ வந்து எடுத்துக்கலாம் ஆவரேஜான ரேட்டில் எதாவது சொல்லுங்க

நார்ம்லாக டிவிஎஸ் எக்ஸல் ஃபைவ் ஹண்ட்ரெட் போதும் ஆ எப்போது வந்து எடுத்துக்க

ஓகே ஓகே இல்லை எதாவது கன்சல்டேஷன் பீஸ் எதாவது இருக்கா ஓகே சார் ஓகே சார் அதுதான் சார் கேட்கறேன் ஏதாவது ஆஃபர் இருக்கானு ஏதாவது க்ரெடிட் டெபிட் கார்டுக்கு ஏதாவது இருக்கா ஆ ஓகே சார் எவ்வளோ ரெடியூஸாகும் சார் ஒரு ஃபைவ் தொளசண்ட் டூ டென் தொளசண்ட் ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க்ஸ் ஆ